ஆறு பத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி மூணு பதினாறு பன்னெண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒன்று ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்து பத்தொம்பது ஒன்பது ஐந்து ரெண்டாயிரத்து இருபது பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்று